இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று